நான் போன மாதம் ஃபிளிப்கார்ட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வந்து போக போக வந்து சீக்கிரம் பேட்டரி டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒன் ஹார்க்கு ஒன் டைம் சார்ஜ் போடுற மாதிரிருக்குது சார்ஜே நிற்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து இதோடைய கிளாஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிடிவ்வாக இருக்குது குட்டி பொருள் ஏதா ஏதாவது பட்டாலே வந்து ஸ்கிராட்ச் ஆகிடுது ஒரே மாதம் தான் ஆச்சு ஆனால் சீக்கிரம் வந்து இது பழைய வாட்ச் மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் வந்து அடிக்கடி சார்ஜ் போட்டு போட்டு கழட்டறதுனால வாரல்லாம் வந்து சார்ஜ் போடுகிற இடத்துல லூசாகிடுச்சு அதனால வந்து அடிக்கடி கழண்டு வந்துடுது கையிலிருந்து